மின்சாரத்துனால் நிறையா ஆபத்து இருக்குது அதை வந்து நம்ம பாதுகாக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் எதையும் மறக்காமல் செய்யணும் நம்ம இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னாக்கா ஃபேனு சுச்சு வேற எதாவது எலக்ட்ரிக் பொருள் உண்டான பொருளுனுடைய சுவிச்செல்லாம் ஆப் பண்ணி வச்சிட்டு போகணும் அதை வந்து மே ஆப் பண்ணாமல் போனோம் அப்படின்னா அது ஹீட்டாக ஹீட்டாக அதனுடைய ஆபத்துங்க மறுபடியும் விளைவுகள் நாம் தான் கா பாக்கணும் நம்மளுக்கு மட்டும் இல்லை அதனால் வர விளைவுகள் வந்து பக்கத்தில் அக்கம் பக்கத்துக்கும் சேர்ந்து போகும் அதனால் அதையே வெளியே போகாமல் நம்ம பு கரெக்டாக பார்த்து ஆப் பண்ணி வச்சிட்டு போகணும் ஆப் பண்ணி வச்சிட்டு போனோம்னால் அது ந அதிலேருந்து நம்ம ஆபத்து மீண்டு வரலாம் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ஆபத்து விளைவுகள் நாம தான் அதையே சந்திக்கணும்